சார் வணக்கம் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து பேசுகிறோம் திருவண்ணாமலைக்கு குடும்பத்தோடு இது கிரிவலத்துக்கு போலான்ட்டிருக்குறோம் நாலு பேருங்க உங்கள் கிட்ட என்ன வண்டி இருக்குது அதுக்கு என்ன ரேட்டு ஆறு பேர் போகக்கூடிய வண்டி இருக்குதா அதுக்கு என்ன ரேட்டு கொஞ்சம் சொன்னீங்கனால் பரவாயில்ல என்ன நாலு பேர் போகிற வண்டிக்கு கேக்கிறீங்களா ஆறு பேர் போகிற வண்டிக்கு ஐயாயிரமா சார் என்னங்க சார் இது இவ்வளோ ரேட்டு அதிகமாக சொன்னீங்கனால் எப்படி நாங்கள் வந்து மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் போலான்னுருக்குறோம் நீங்கள் இவ்வளோ ரேட்டு சொன்னீங்கனா எப்படி கொஞ்சம் குறச்சி சொன்னீங்கனால் நாங்கள் ரெகுலராக எடுப்போம் உங்கள் வண்டியே புக் பண்ணிக்கிறோம் நாங்கள் நாலு பேர் வருவோம் போனோமா கிரிவலம் வந்தோம்மா சாமியை கும்பிட்டோமா உடனே கிளம்பி இங்கே வந்துடுவோம் அப்போதான் அடுத்த நாளைக்கு வேலைக்கு போக முடியும் அதுக்குதான் நாங்கள் காரே எடுக்கிறது இல்லைனா நா நாங்கள் பஸ்லையும் ட்ரெயின்லையும் போயிட்டு வந்துடுவோமே எதுக்கு காரு எடுக்கிறது எங்கள் வேலை பாதிக்க கூடாதுனுங்கிறதுக்காகதான் காரே எடுக்கிறோம் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டீங்கனால் நாங்கள் உங்கள் வண்டியை எடுத்துக்குவோம் சரிங்களாங்க சார் அனுசரிச்சு வாங்கிக்கொங்க சரிங்ளா சரிங்க அப்போ நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்துடுங்க அந்த நாலு பேர் போகக்கூடிய கார் மட்டும் அனுச்சுடுங்க சொல்லியிருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணிக்குங்க சரிங்ளா நன்றி வணக்கம்